ஹலோ சார் நாங்கள் ஆ ஹலோ நாங்கள் வெ வெளிநாட்லிருந்து வந்திருக்கோம் மதுரைக்கு ஆ மதுரையில் என்னென்ன ஃப்ளேஸ் இருக்குது எ எ எப்படி கூட்டிகிட்டுப் போவீங்க அதெலாம் என்னெனு தெரியணும்

ஆமாம் ஆமாம் ம்

ஆ இதுக்கெலாம் எவ்வளோ பேக்கேஜ் ஆகும்

ஆ இது எப்படி ஒ ஒரு நாள் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி

ஆ ஓக் ம்

எத்தனை மணிக்கு வருவீங்க ஆ ஓகேங்க சார் ம்